எனக்கு பிடிச்ச கதாபாத்திரத்தில் கோவலன் கண்ணகி அதில் வந்து கண்ணகி வந்து தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து மதுரையில் வந்து அவங்க வீட்டுக்காரரு வந்து வணிக இதுக்காக வந்து போகும் போது அவர் வந்து இந்த காற்சிலம்பை எடுத்துகிட்டு போய் விற்கும்போது பாண்டிய மன்னன் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க மனைவி வந்து முத்து இவர் போட்டிருந்தவங்க அவங்க போட்டிருந்தது வந்து மாணிக்கம் அத வந்து சபையில் வந்து தப்பாக சொல்லிடுந்த போது அங்கே க கோ கோவம் கண்ணகிக்கு ரொம்ப கோவம் வந்துரிச்சு வந்து என் புருசனை நீ எப்படி தப்பாக சொல்லலாம் என் புருசனை நீ எப்படி தப்பாக சொல்லலாம்னு கேட்கும்போது அவங்க வந்து என் நீ வந்து எடுத்துன்னு வந்த சிலம்பு வந்து உடச்சுப் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது ஒ கீழே போட்டு உடைக்கும் போது மாணிக்கமா இருக்கும் ஐயையோ நம்ம தப்பு செஞ்சிட்டோம்மேன்னு சொல்லி பாண்டிய மன்னன் அந்த இடத்துலே உயிரை விட்டுர்றாரு கண்ணகி பெரிசா இதாகி மதுரையே எ எரிச்சுர்ராங்க எரித்ததும் கண்ணகி வந்து இதனாலே வந்து அவங்க வந்து அவங்க வீட்டுக்காரரு மேல் எவ்வளோ அன்பு அக்கறையாக இருந்தாங்க பெண் பெண்ணுன்னால் இப்படிதான் வாழணும் அப்படின்ற ஒரு இது கொள்கையோடு இருந்ததினால எல்லோருக்குமே அவங்களை ரொம்ப பிடிக்கும் அவங்க ஒரு தெய்வமாகவே எல்லோருக்கும் தெரிகிறாங்க